ஹலோ ஸ்விக்கிங்களா என் பேர் உஷாராணி நான் வந்து பள்ளிப்பாளையம் ஆண்டிக்காட்டில் குடியிருக்கேன் வீட்டு நம்பர் வந்து நூற்றி இருபத்தி நாலு பாளையம் ரோடு எனக்கு வந்து என் பையனுக்கு பிறந்த நாள் அதனால் வந்து ஆட்ரு செய்ணும்னு நெனைக்கிறேன் ஒரு ஐம்பது பேத்துக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி உணவு வகையெல்லாம் வேணும் அதில் பார்த்திங்கன்னா இட்லி தோசை புரோட்டா பூரி சப்பாத்தி வெஜ்ஜி பிரியாணி இந்த மாதிரி ஐட்டங்கலாம் வேணும் இனிப்புன்னு பார்த்திங்கன்னா லட்டு ஜிலேபி மைசூர்பாகு மூணு ஐட்டமும் வேணும் ஐம்பது ஐம்பது கொடுத்துருங்க அப்புறம் வடை மெதுவடை போண்டா இது ஐம்பது ஐம்பது வேணும் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு தொடங்குது நீங்கள் ஆறு மணிக்கு வந்து எங்களுக்கு இது கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல இன்னொன்னு பார்த்திங்கன்னா இந்த உணவுப்பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் சூடாக வேணும் எதும் ஆறியெல்லாம் வேண்டாம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் வர்ற உறவினர்கள்லாம் வந்து சாப்பிட்டு நல்லபடியாக நல்லாயிருக்கணுன்னு சொல்லணும் மறுபடி உங்களுக்கு வந்து இந்த ஆட்ரு நாங்கள் பண்ணணும் உங்கள் நிறுவனத்தை தேடி ஆட்ரு கொடுக்குற மாதிரி எனக்கு அது நல்லா பண்ணி கொடுங்க சரி இவ்வளோ ஆட்ரு பண்ணுறேன் ஏதாச்சும் தள்ளுபடி எதா இருக்குமா உங்கள் நிறுவனத்தில் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்றம் வந்து குறிப்பிட்ட டைம் எனக்கு அந்த நேரம்னா அந்த நேரத்துக்கு வந்துடணுங்க நீங்கள் வந்து என் ஃபோன் நம்பர் குறித்து வச்சுக்கோங்க சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து இங்கே வீடு எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து எனக்கு கொடுத்துடுங்க எல்லாம் பஃபே சிஸ்டம் மாதிரிதான் இது எல்லாம்